நான் ஆர்டர் செய்து என்னுடைய மொபைலில் ஒரு சில டேமேஜ்கள் இருக்கிறது வெளியில் பார்க்கும்மோது நல்லாவே இருந்தது அதை நான் தொடர்ந்து பார்த்தால் அதனுக்குள்ளில் ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச்கள் இருக்கின்றன அந்த ஸ்க்ராட்ச்களை எனக்கு திரும்ப அதை சரி செய்து தருமாறு அந்த நிறுவனத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளேன்